பதினெட்டு இருபது ரெட் டாக்ஸிங்களா இங்கே நாங்கள் பல்லடத்துலேருந்து பேசுகிறேங்க இந்தமாதிரி வந்து எங்களுக்கு ஒரு ஒரு டூ டேஸுக்கு வந்து எங்களுக்கு உங்கள் கார் வேணும்ங்க இங்கே இங்கே இங்கேருந்து பல்லடத்துலேருந்து ஊட்டி இந்த மெயின் மெயின் போய் அப்படியே போய் பக்கத்தில் அங்கெல்லாம் சைட் சீயிங்ஸெல்லாம் பார்த்துட்டுங்க அப்புறம் திருப்பி வந்து இப்போ ஒரு டூ டேஸாக பார்த்தீங்க எங்களுக்கு ட்ராப் பண்ணணும் ட்ராப் பண்ணீங்கன்னா போதும் அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் கேக்கிறீங்க என்னங்கிறதை வந்து நீங்கள் எங்கள்ட்ட சொன்னிங்கன்னா போதும் அப்படிங்களா சார் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுங்களே சார் ஐயாயிரம் ரூபாயிங்கிறது இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணீங்கன்னா பரவாயில்லை நானும் ஒன்று ரெண்டு டாக்ஸியெல்லாம் விசாரித்து பாத்தோம்ங்க இவ்வளோ கேட்கல நீங்கள் இவ்வளோ கேக்கிறீங்களே சார் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா பரவாயில்லை என்னங்கிறதை பார்த்து ரொம்ப க்ளோஸாக வந்ததுனா பேசிவிட்டு நீங்கள் வந்தீங்கன்னா அந்த டையத்துக்கு வந்து நீங்கள் பிக்கப் பண்ணிட்டு பின் இங்கே கொண்டு வந்து ட்ராப் பண்ணீங்கன்னா போதும்ங்க அதனால் தான் சொல்கிறேன் எங்கே ஏதுங்கிறது வந்து நான் சொல்லிட்டேன் உங்கள் கிட்டே முன்னயே இதுமாதிரி நீங்கள் வந்து வந்து எங்களை வந்து இப்போ இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த அமௌண்ட்டுக்கு உங்களால் முடியும்னு சொன்னிங்கனா திருப்பி கூப்பிடுங்க சார் ஒரு டென் மினிட்ஸில் கூப்பிடுங்க நான் சொல்கிறேன் ஓகே சார் தேங்க்ஸ் சார்